என்னனா பஸ்ஸு இருக்காது காரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நாங்கள் வந்து நடந்தே போவோம் சைக்கிளில் போவோம் நாங்கள் நடந்தே போகிறதுனால எங்களால் வந்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது ஒரு ஒரு பீரியடு விட்டுரும் அப்புறம் எக்சாமு இந்த மாதிரி டிஎன்பிசி எக்சாமு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நாங்கள் சைக்கிளை ஃபாஸ்டாக மிதித்து போகிறதுக்கு காட்டியும் மூச்சு ஏர் போகிற மாதிரியே ஆயிடும் தண்ணி இது எல்லாம் நல்லது தான் இருந்தாலும் அவ்வளோ தூரம் நாங்கள் மிதித்து இது பண்ணி நாங்கள் போகிறதுக்கு காட்டியும் உங்களுக்கு டைமிங் இல்லை முடிஞ்சுருச்சி டிஎன்பிசி எக்சாமு இதுக்குள்ள நீங்கள் வந்தால் என்ன அப்படினு சொல்லிகிட்டு எங்களை அலோவ் பண்ணமாட்டாங்க இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நான் முன்னலாம் அப்படி இருந்துச்சு இப்போலாம் வந்துட்டு இப்போ பஸ் இருக்கிறதுனால எங்களால் டைமிங் டைமிங்கு போக முடியுது ஸ்டெடி அட்டன் பண்ண முடியுது டியூசன் அட்டன் பண்ண முடியுது ஸ்கூலு கரெக்டான டைம்கு போக முடியுது ஒவ்வொரு பீரியட்லியும் ஒவ்வொன்னா ஒவ்வொரு கிளாஸ் மிஸ்ஸும் ஒவ்வொன்னு சொல்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறையாவே கற்றுருக்கோம் இது மாதிரி டிஎன்பிசி எக்சாமுக்கு டைமிங்கு போய் அட்டன் பண்ணிடுறோம் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காலாம் வந்து செகண்ட் ரேங் வாங்குனாங்க அவங்க வந்துகிட்டு இப்போ ஜிஹெசில் வந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பஸ் வந்ததுனால் எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு நல்ல வழிமுறைகளாக இருக்குது